சார் நான் ஃபஸ்ட்டு காலேஜ் ஜாயின் பண்ணும் போது நான் ரொம்ப பயத்தோடு இருந்தேன் இங்கே இருக்கற ஸ்டாப்ஸ் இங்கே இருக்கற ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி நான் சேருவேன் ஃப்ரெண்ட்ஸோடு எப்படி நான் வந்து இருக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயத்தோடு இருந்தேன் அதுக்கப்புறம் போகப் போக ஜாயின் பண்ணப் பண்ண ஸ்டாப்ஸ் எல்லாம் நல்ல டீச் பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் ஸ்டாப்ஸ்லாம் ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க அப்புறம் எங்கள் காலேஜில் வந்து நிறைய காம்படீஷன்ஸ்லாம் வரும் இந்தமாதிரி நிறைய அவேர்னஸ் காம்படீஷன்ஸ் அதுமாரி ட்ராயிங் காம்படீஷன்ஸ் ஓவியப் போட்டி அப்புறம் கலை அந் அந்த போட்டி எல்லாம் வரும் அதிலலாம் கலந்துப்போம் கலந்துட்டு நான் ரொம்ப ஜாயின் பண்ணேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப இது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன் நான் காலேஜ் லைஃப்